சிவகங்கை வரைக்கும் போகணுங்க எதாவது வண்டி இருக்குங்களா வண்டி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் நல்ல மாடல் வண்டியாக இருந்தால் போகலாம் அதே சமயம் வந்து வண்டி ஒரு நாலு பேர் போகலாம் பெண்கள் வருவாங்க டிரைவர் வந்து இந்த மாரி சரக்கு அடிக்காத ஆளாக இருக்கணும் நல்ல முறையில் சரக்கடிக்காமல் இருந்தால் நாங்கள் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு வந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் பெண்கள் ஒரு நாலு பேர் வ மூணு பேர் வருவாங்க ஆண்கள் ஒரு ஆள் போயிட்டு வந்துடலாம் சிறப்பான ஒரு வண்டி வேணும் ஏசி வண்டியெல்லாம் வேண்டாங்க சாதாரண ஒரு நார்மலாக நல்ல முறையாக போகிற வண்டி இருந்தால் போதும் நல்ல டிரைவர் வந்து கொஞ்சம் நல்ல டிரைவராக இருக்கணும் இந்த மாதிரித்து கண்ட இடத்துலலாம் வண்டியை நிறுத்திவிட்டு இருக்கக்கூடாது சரியான பாதையில் போயிட்டு சரியான கரெக்டான நல்ல முறையில் கொண்டு வந்து வீட்டுக்கு விட்டரணும் அப்புறம் அதே சமயம் வந்து உங்களுக்கு நல்ல ஹோட்டல் கடைகள்லாம் இருந்ததுனால் அந்த வழியில் போகிற மாதிரி பழைய ஆளுகள்லாம் இருந்தால் தெரியும் நம்ம தெரியாமல் போய் வேறே கடைங்களில் நிறுத்திட்டு சாப்புடணும் அது ஒரு நல்ல உணவாக இருக்கிற கடையில் பார்த்து நிறுத்துனாங்கன்னால் சாப்பிட்டு போயிடலாம் அப்புறம் அதே சமயம் போகிற வழியில் நல்ல ஒரு இந்த பாத்ரூம் இந்த குளிக்கிற அறை எல்லா இருந்ததுனால் பார்ட்டி ஏனா போயிட்டு வரும்போது கொஞ்சம் பெண்கள் இருக்கும்போது சிரம்பு ரொம்ப ஏற்படும் அந்த மாரி ஒரு கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருந் தெரிஞ்ச ஆளாக ஒரு நல்ல டிரைவராக அனுப்பிச்சுட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே சமயம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு டிரைவர் வேணும் வண்டியும் வந்து நல்ல ஒரு இன்ஜின்லாம் நல்லா மாடலாக வேணும் அதுதான் விஷியம் என்னென்னு கேட்டோம்னால் இன்றைக்கிலாம் வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால ஒரு நல்ல ஆளாக அனுப்பித்து விட்டுவிட்டு சொல்லுங்கள் வண்டி ஏசி வண்டியெல்லாம் வேண்டாம் நார்மலாக போகிற வண்டி இருந்தால் போதும் நல்ல வண்டியாக பழுது அழுதாத வண்டி நல்ல மோட்டரு கம்பெனி இருந்தால் போதும் போயிட்டு வந்துடலாம் நீங்கள் நல்ல ஒரு ஒரு டிரைவரை பார்த்து சொன்னிங்கன்னால் நாங்கள் மறுபடியும் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் சரிங்களா